எங்கள் ஊரில் திருவிழா போட்டால் கரகாட்டம் வைப்பாங்க ஆர்கெஸ்ட்ரா வைப்பாங்க நாடகம் வைப்பாங்க சும்மா ஏதோ சும்மா நாளில் கூட வந்து கரகாட்டம் இது மாதிரி வைப்பாங்க அந்த ஊர் ஊராக தெருக்கூத்துலாம் வைப்பாங்கள்ல இந்த பாட்டு கச்சேரி மாதிரி அதெல்லாம் வைப்பாங்க நல்லா இருக்கும் ஜாலியாக இருக்கும் நாங்கள் எல்லோரும் நல்லா பார்ப்போம் அப்புறம் இன்னும் நிறைய ஜனங்கள்லாம் வருவாங்க நல்லா பார்த்து காசு போடுவாங்க அரிசி துணி எல்லாம் போடுவாங்க அப்புறம் எதாவது ஃபங்க்ஷன்னுனா எல்லாம் கும்பலாக போவோம் எல்லாம் கும்பலாக ஜாலியாக வண்டியில் போவோம் சந்தோஷமாக நல்லா ஜாலியாக இருக்கும் அவ்வளோ